ஆ ம் ஆமாம்மா சொல்லுங்கள்

சரிம்மா சேர்த்துருலாம்மா நல்லபடியாக ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் மகன் வந்து பத்தாவதில் என்ன மார்க் எடுத்துருக்கான் சரிம்மா சரிம்மா ரொம்ப நல்ல மார்க்கு தான் நானூற்றி அறுபது மார்க்கு நம்ம ஸ்கூலுக்கு போதும் நீங்கள் வந்து என்னென்ன டெஸ்ட் எழுதணுன்னு நான் சொல்லுறேன் அதை வந்து நீங்கள் பையன்கிட்ட சொல்லிருங்க சரியாம்மா இப்போ வந்து நார்மல் ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்கள வந்து ரிட்டன் டெஸ்ட்டு ஒன்று எழுத சொல்லுவோம் அதில் வந்து ஒன் வேர்டு கொடுத்து டிக் பண்ண சொல்லுவோம் சரியாம்மா அது சும்மா ஒரு மார்க்குக்கு ஈசியாக தான் இருக்கும் பாஸ் பண்ணிரலாம் அது அது செகண்ட் வந்து நாங்கள் வந்து பையனை நேரில் பார்த்து சில கேள்விகள்லாம் கேட்போம் படிப்பு சம்மந்தமாக சில கேள்விகள் கேட்போம் அதில் வந்து அவன் பாஸ் பண்ணிவிட்டான்னா நாங்கள் வந்து ஸ்கூலில் சேர்த்துக்குவோம் சரியாம்மா வேறு எந்தவித கஷ்டமான ஒரு இப்போ எதுவும் கோ தேர்வுலாம் இல்லை ஈசியாக தான் இருக்கும் இல்லைம்மா இல்லைம்மா படிக்க எல்லாம் எதுவும் அவசியமில்லை அவன் ஏற்கனவே படிச்சதை தான் நாங்கள் வந்து இந்த கொஸ்ஷின் பேப்பரில் இருக்கும் வெறும் இருபதே கொஸ்டின் தான் இருக்கும் சும்மா டிக் பண்ணுறது ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே முடிச்சிடலாம் சரியாம்மா இப்போ வந்து நீங்கள் பையன் ந பையன் வந்து எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டான்னா நீங்கள் வந்து பையனை வந்து சேர்க்குறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ வரும்னா ஒரு வருஷத்துக்கு வந்து நாற்பதாயிருவா ஃபீஸ் வாங்குறோம்மா சரியாம்மா ரெண்டு வருஷம் வந்து பையன் வந்து படிக்கப் போகறான் பதினொன்னாவது பன்னெண்டாவது கண்டிப்பாக இங்கே தான் படிக்கணும் இடையிலயெல்லாம் விலக முடியாதும்மா சரியாம்மா ஒரு பதினொன்றாவதுக்கு நாற்பதாயிருவா பன்னெண்டாவதுக்கு நாற்பதாயிர்ருவா மேடம் சரியாம்மா அது முடிச்சோன்னே நீங்கள் வந்து வரம் போது பையனோட டென்த்து மார்க் ஷீட்டு கொடுத்துருவாங்க இங்கே பழைய ஸ்கூலில் அதை கையோட வாங்கிகிட்டு வந்துருங்க அது போக டிசி கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துவிடுங்க ஸ்கூல்லருந்து அப்புறம் ஸ்கூலில் எதுவும் போனஃபைட் கொடுத்தாங்கனாலும் வாங்கிகிட்டு வாங்க அது பையன்கிட்ட சொல்லுங்கள் பையனுக்கு தெரியும் உங்களுக்கு எதுவும் தெரியலன்னா சரியாம்மா அப்போ நீங்கள் வந்து எப்போ வரிங்கம்மா ஆ நம்ப ஸ்கூல் வந்து நம்பள்கிட்ட எப்போயுமே ஓப் ஓப்பனில் தான்ம்மா இருக்கும் நீங்கள் வந்து வந்து விசாரிச்சிக்கோங்க டெஸ்ட்டு வந்து ஓ அந்த எக்ஸாம் வைக்கிறோம்ல நாங்கள் வந்து ஒரே ஒரு நாள் தான் கன்டாக்ட் பண்ணுவோம் அப்போ வந்து நீங்கள் பையனை அழைச்சிட்டு வந்து எழுத வச்சுருங்கம்மா ஆ நான் வந்து இப்போ இந்த நம்பர் நீங்கள் அடிச்சுருக்கீங்க இதை வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் சேர்த்துருவோம் அதை வந்து நீங்கள் பையன்கிட்ட சொல்லிருங்க பையன் வந்து எங்கள்கிட்ட பேசிக்குவார் அவர்கிட்ட சொல்லிக்கிறோம் எத்தனாம்தேதி எக்ஸாம்னு சரியாம்மா சரிம்மா ரொம்ப நன்றிம்மா